இப்போது எங்கள் சைடுனு பார்த்தோம்னா தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை அது ரொம்ப பேமஸானது அது வந்து எப்படி செய்வாங்க அப்படினா கை வச்சு அந்த பொம்மையை மண் பாண்டம் மண் வச்சு அந்த பொம்மையை செஞ்சு அந்த மாதிரி விற்பாங்க அது வந்து ரொம்ப பேமஸு தஞ்சை தலையாட்டி பொம்மைனு சொல்லிட்டு அடுத்து வந்து எங்கள் புறம் சைடு பார்த்திங்கனா நெசவு தொழிலுக்கு என்றே உள்ள காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பட்டு வந்து நூலெடுத்து அந்த பட்டுலிருந்து கரெக்டாக பண்ணி காஞ்சிபுரம் பட்டு செய்வாங்க எங்கள் சைடுன்னு பார்த்திங்கனா காரைக்குடி காரைக்குடினாவே செட்டி நாட்டு உணவகம்தான் ஃபஸ்டு பெஸ்ட்டாக செய்கிற கேள்ஸ்ஸோடைய ஒன்று சிறந்தது அப்படினா செட்டி நாட்டு உணவகம்தான்